ஹாய் ஹலோ ஓ ஆ தேங்க்யூ ஓ ரியலி நைஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஷோர் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜேர்னி வந்து நான் செவன்த் படிக்கும்போது ஸ்டாட்டாச்சு ஸோ ஸ்கூல்ல தான் அது ஸ்டாட்டாச்சு அண்டு அதுக்கப்புறம் நிறைய க்ளாஸஸ் போனேன் பேரெண்ட்ஸ் வந்து அவ்வளோவா சப்போர்ட் பண்ணல பட் ஃபினான்ஷியல் ஸ்டேட் வந்து அந்த மாதிரி இருந்ததனால நிறையா சப்போர்ட் பண்ண முடியல அவங்களால அண்ட் ஸோ நான் வந்து நிறைய எஃபோர்ட் போட்டு லைக் மியூசிக் க்ளாஸஸ்லாம் போனேன்

அதுக்கப்புறம் ஸ்டூடியோவுக்கு போய் சாங் ரெக்கார்ட் பண்ணுறது லிரிக்ஸ் எழுதுகிறது ஸோ இது எல்லாமே பண்ணேன் அண்டு அதை கம்போஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டூடியோஸ் வந்து ரெஃபர் பண்ணேன் பட்டு நிறையா இது வந்து லைக் ஃபினான்ஷியலாக என்னால் அக்சஸ் பண்ண முடியலை பட் எப்படியோ கடவுளோட அருளால் எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சுச்சு ஸோ அது மூலயமா தான் வந்தேன் எனக்கு வந்து மியூசிக்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ எப்பவுமே பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன் எல்லா லேங்குவேஜ் சாங்கும் கேட்பேன் அண்ட் தென் இவங்க தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எதுவும் இல்லை சாங்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் மியூசிக் ரொம்ப பிடிக்கும் ஸோ அது தான் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து மதர்டங்ல சாங் பண்ணிகிட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து நிறைய லேங்குவேஜஸ்ல வரலாம் அப்படின்னு டிரை பண்ணிகிட்ருக்கேன் நிறைய மூவிஸ்ல வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்ருக்கேன் அதைப்பத்தி இப்போ எதுவும் ப்ளான் பண்ணலை ஸோ ஃபஸ்ட்டு கெரியர் தான் அதுக்கப்புறம் ஃபேம்லிலாம் பார்த்துக்கணும் ஸோ அதுக்கப்புறந்தான் பர்ஸ்னலாக எதுவாக இருந்தாலும் ஷோர்ம்மா ஷோர் தேங்க்யூ தேங்க்